எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள்னா கீரை வகைகளை அதிகமாக உபயோகப்படுத்திக்குவோங்க அதே போல் தோலுக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடிய கோவக்காய் அதிகமாக உபயோகப்படுத்துவோம் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் போன்ற வகைகள் உபயோகப்படுத்துவோம் அவைகளை வைத்து பொரியல் கூட்டு சூப் போன்றவை செய்கிறோம் அதை உபயோகப்படுத்தி கட்லட் போன்ற உணவுப் பொருட்களையும் செய்கிறதுண்டுங்க முருங்கக்காய் நாட்டுக்காய் வகைகளான முருங்கக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் சக்கரை பூசணி அவரை வெண்டை போன்றவை பொரியலாகவும் கூட்டாகவும் குழம்பிலும் போட்டு சாப்பிட்றது உண்டுங்க ஆரோக்கியமாக உடம்பு இருக்குணும்னா காய்கறிகளை உண்பதால் மட்டும் நமக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் கீரை வகைகளிலும் பார்த்திங்கன்னா சிறுகீரை முளைக்கீரை அரைக்கீரை புளிச்சக்கீரை போன்றவை உபயோகப்படுத்துகிறோம் கொத்தமல்லி கறிவேப்பிலை போன்றவற்றையும் அதிகமாக துவையல் சட்னி போன்றவை செய்து குழந்தைகளுக்கும் எங்கள் வீட்டு மெம்பர்ஸ் எல்லோருமே சாப்பிட்றோம் அதே போல் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மட்டுமல்லாமல் கனி வகைகள் அதிகமாக நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் கொய்யாப்பழம் கேரட் பீன்ஸ் போன்றவை பயன்படுத்துகிறோம்